மீடியாவில் மீடியாவில் வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது அப்புறம் டிவி அது இல்லாமல் மேகஸின் இந்த மாதிரி விஷயத்தில் நான் நம்புகிறது எதுன்னு கேட்டிங்கன்னால் மீடியாவை நான் நம்புறது கிடையாது உங்களுக்கு நியூஸ் பேப்பரும் பத்திரிக்கை மேகஸினை மட்டுந்தான் நான் நிறைய பார்த்துட்ருக்கறேன் இப்போ டிவியில் நம்ம செய்தி பார்க்கறோம் செ டிவியில் செய்தி சொல்கிறானா அதை நான் நம்புவேன் சிலதில் ஃபேக்காக என்ன பண்ணுவாங்க செல்லுலலாம் சில ரூமர்லாம் செய்தியெல்லாம் வந்துட்டிருக்குது அப்போ மேக்ஸிமம் நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டோம்னா நியூஸ் பேப்பரை தான் பார்க்கணும் இல்லைன்னா மேகஸினை பார்க்கலாம் இது எது எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் செலவு இல்லாமல் பார்க்கறது நம்ம எங்கே போகலாம் அப்படின்னிட்டு லைப்ரரிக்கு போகலாம் லைப்ரரியில் போய் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி செய்தி எல்லாம் நம்ம லைப்ரரியில் போய் பார்த்தம்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ லைப்ரரியில் எந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ் இருக்கும் அப்புறம் ஜெ ஜேனர்ல்ஸ் இருக்கும் மேகஸின் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும் இப்போ நான் இருக்கிறேன் நான் கும்பகோணத்தில் இருக்கிறேன் எனக்கு கும்பகோணத்தில் எங்கெங்கலாம் லைப்ரரி இருக்குன்னு கேட்டிங்கன்னால் பக்கத்தில் டைமெண்ட் தேட்டர் இறக்கத்தில் இருக்குது கவர்மெண்ட்டு மெயின் லைப்ரரி காந்தி பார்க் ஆப் ஆப்போசிட்டில் இருக்கிறது கோபால்ராவ் லைப்ரரி இந்த எல்லா லைப்ரரிலேயும் பார்த்தம்னா கும்பகோணத்தில் தஞ்சை மாவட்டத்தில் முழுக்க ஒரே நியூஸ் பேப்பரு தான் வரும் தினத்தந்தி தினகரன் தினமணி தினத்தந்தி நியூஸ் பேப்பரு இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரு தமிழ் ஹிந்து பேப்பர் இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பரு வரும் அதை தான் நம்ம பார்க்கறது ஊடகங்கள்னு கேட்கறம்னா நம்ம என்ன பண்ணலாம் சோசியல் மீடியானு நம்ம சொல்கிற செல்லில் இருக்கிற அத்தனையுமே சொல்லலாம் வாட்ஸ்ஆப் சொல்லலாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் இது எல்லாத்தையுமே விட நான் நம்புகிறது எதுன்னு கேட்டோம்னா அதிகமாக நான் நம்புகிறேன் அப்படின்னு கேட்டால் நியூஸ் பேப்பரு மேகஸின் மேகஸினில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆர்ட்டிக்களு வருதுன்னால் அது கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான் எஜுகேஷன் ஓரியண்ட்டடாகவும் இருக்கும் எஜுகேஷன் இல்லாமையும் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கறதில் தான் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு செய்தி இருக்குதுனால் அது கன்ஃபார்மாக நம்ம நம்பலாம் இல்லை டிவியில் நியூஸ் வாசிக்கிறாங்கல்ல அதைக் கேட்கறதுக்கு நம்ம நம்பலாம் டிவியில் இருக்கிற நியூஸெல்லாம் உண்மையான நியூஸாக தான் இருக்கும் எதுவும் தவறான செய்தியாலாம் வராது என்னோடய கருத்துப்படி நான் எதை நம்புவேன்னு கேட்டால் நியூஸ் பேப்பரை நம்புவேன் மேகஸினு அப்புறம் சேனலில் வர நியூஸு டெய்லியும் நியூஸ் கேட்கற பழக்கத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதே மாரி நாலு பேருக்கும் நான் சொல்லுவேன் என்னென்னால் நியூஸ் கேளுங்கள் அன்னனைக்கு நாட்டு நடப்பில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒன்று இப்போ கும்பகோணம் இருக்குன்னால் கும்பகோணத்தில் எதலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதம் என்னென்னலாம் செய்கிறாங்க தமிழர்களுக்கு என்ன செயிட்டிருக்கறாங்க இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க பேப்பரில் கொடுத்துட்ருப்பாரு இப்போ கலெக்ட்ரு இருக்கறாருன்னால் லீவு என்ன கொடுக்கறாங்கன்னு நியூஸ் பேப்பரில் வந்துடும் நாளைக்கு கரண்ட்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் சுதாரித்துக்கணுனு நியூஸ் பேப்பரில் கரண்ட்டு இருக்காது நாளைக்கு முழுக்க இந்த பகுதியில் கரண்ட்டு இருக்காதுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் கரெக்டாக வந்துடும் இந்தச் செய்தித்தாளில் எல்லா செய்தியும் இருக்கிற மாதிரி விளையாட்டுச் செய்தியும் இருக்குது அப்புறம் அரசியலும் இருக்கும் விளையாட்டுச் செய்திகளை பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் கிரிக்கெட்டு பேட்மிட்டனு அவங்க கிரிக்கெட்டில் இருக்கிறவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களுக்கு மேரீடா அன்மேரீடா அவங்களோட பர்சனல் லைஃபு அவங்களப் பற்றி டேட்டாஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே வரலாம் நம்ம செல்லில் போய் பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணில் பிரச்சனை வரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நியூஸ் பேப்பரில் பெரிய சைஸாக இருக்கிறப்ப நம்ம ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்குப் போய் அந்தச் செய்தியை சேகரித்துக்கலாம் லைப்ரரிக்குப் போய் லைப்ரரிக்கு போனோன்னால் ரொம்ப அமைதியாக இருந்துட்டிருக்கும் ஏன்னா லைப்ரரின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ப்ளேஸு அதுக்கூட ஒரு பெரியவங்க ஒரு தரம் எங்கிட்ட சொல்லிட்டிருந்தாங்க என்னென்னால் நூலகமும் கோவிலும் ஒன்று இரண்டு இடத்திலும் இருக்க வேண்டியது சுத்தம் இருக்கக்கூடாதது சத்தம் ரெண்டு இடத்துலையுமே சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்ணணுமாம் சத்தம் போடாமல் இருக்கணுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி சுத்தமாக இருக்கிறப்ப நமக்கு பின் ட்ராப் சைலன்ஸில் நம்ம பொறுமையாக உக்காந்து நியூஸை நம்ம கேட்டுக்கலாம் இல்லை நியூஸை படிக்கலாம் அடுத்தவங்க சத்தம் போடாமல் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் மேகஸின் எடுத்துப் பார்க்கலாம் மேகஸினில் இருக்கிற பல ஆர்டிக்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆர்டிக்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது உள்நாட்டில் என்னென்ன செய்தி இருக்குது வெளிநாட்டில் என்னென்ன செய்தி இருக்குன்றது வரைக்கும் நாம் அதில் தெரிஞ்சுக்குவோம் என்னைப் பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னு கேட்டோம்னா நான் வந்து மேக்ஸிமம் லைப்ரரிக்கு போறகித தான் ரொம்ப அதிகமாக விரும்புவேன் லைப்ரரியில் போய் மீடியாவை நாம் விரும்புகிறது ரெண்டாவது லைப்ரரியில் போய் நேராக போய் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மேகஸின் படிக்கிறது அப்புறம் உங்களுக்கு புக்ஸு படிக்கிறது இப்போ இலக்கியமாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம செலவு பண்ணி காசு செலவு பண்ணாமல் படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நேரம் கிடைக்கும் போதுலாம் நம்ம லைப்பரிக்கு போனோம்னா இல்லை முடிஞ்சால் டெய்லி முடிஞ்சால் நம்ம டெய்லி லைப்ரரிக்குப் போய் நிறையா செய்தியைப் படித்தா மட்டுந்தான் அந்தச் செய்தித்தாள்றது நமக்கு நிறையா தெரியும் செய்தித்தாளுக்கே நாங்கள் என்ன சொல்லலாம் நியூஸ் பேப்பர்ன்றது நாலாப்பக்கமும் கிடைக்கிற செய்தியை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இதுக்கு நியூஸ் பேப்பர்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்டோம்னா தினசரி நாளிதழ் டெய்லி பேப்பர்ஸு இந்த மாதிரி பல வார்த்தைங்களில் நம்ம சொல்கிறோம் இப்போ நார்மலாக ஒரு மேகஸின் கடை இல்லை புக்கு கடைலாம் பார்த்திங்கன்னா பேப்பரெல்லாம் தொங்க விட்டிருப்பாங்க ஒரு பேப்பர் வாங்குவோம் இல்லைன்னா ரெண்டு பேப்பரு வாங்கலாம் ஆனால் நம்ம லைப்ரரிக்கு போனோம்னா தான் என்ன பண்ணுவோம் எல்லா விதமான பேப்பரு மாலைமலருன்னு ஒரு பேப்பர் கூட வரும் அது ஈவினிங் டைமில் நம்ம அன்றைக்கி சாயந்தரம் படிக்க முடிலையா மறுநாள் படிக்கலாம் எவ்ரி சன்டே நான் லைப்ரரிக்கு போ பா போகிற பழக்கத்தை நான் வச்சுக்குவேன் சப்போஸ் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் போவேன் சன்டே முடியலைனா கூட ஏன்னா அந்தளவுக்கு லைப்ரரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் லைப்ரரிக்கு போனேன்னா நியூஸ் பேப்பரு கண்டிப்பாக படிப்பேன் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு பதிலாக படிச்சிட்டேன்னால் கொஞ்சம் கையோடு அதுக்கு சப்ளிமெண்ட்ரி புக்கு ஒன்று இருக்கும் இலவச இணைப்பு அதையும் நான் படிக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் ஏன்னா நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸெல்லாம் வரும் ஆனால் ஒரு சில பேப்பர்லலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான செய்தியைப் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா டீ கடை பேப்பர்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னால் தினத்தந்தி பேப்பரை தான் அப்படி சொல்கிறது தினமணி பார்த்திங்கன்னா சரியான தகவலை கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க தினகரனும் பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டு பேப்பர்னு சொல்கிறது ஏன்னா ஆரம்பத்தில் ஒர் ரூபாய்க்கு அந்த பேப்பரை ஆரம்பிச்சாங்கனு ஒரு பேரே உண்டு இப்போதைக்கு நியூஸ் பேப்பர்லாம் வெலை அதிகமாக போயிடுச்சு இருந்தாலும் மேகஸின்னு பார்க்கும் போது நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி மீடியானு பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் டிவியில் தான் நம்ம போய் பார்க்கறோம் டிவியில் நியூஸ் கேட்கறோம் டிவியில் இருக்கிற செய்தியை பார்க்கறோம் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கனா டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது டிவியில் உடனே தெரிஞ்சிக்கிறோம் பொலிடிஷியன் இருக்கிறாங்களா அவங்களப் பற்றி தெரிஞ்சிக்கிறது மறு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் ஒவ்வொருத்தங்களோடய பிறந்த நாள் ஒவ்வொருத்ததோடய இறந்த நாளை டிவியில் போடுறாங்க இப்போ ரீசன்ட்டாக பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இறந்துட்டாரு விஜயகாந்த் இறந்த செய்தி அவரை அடக்கம் பண்ணுறது அப்படின்னு எல்லா செய்தியும் போட்டவங்க அவருக்கு பத்ம விருது எப்போது அவர் இறந்தொன்னே அவருக்கு பத்ம விருது அறிவித்தாங்க இப்போ பத்ம விருது யாராருக்குலாம் கொடுப்பாங்கனா ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு விருது உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ராஜீவ் காந்திக்கு கொடுத்துருக்கறாங்க இந்த மாதிரி பல பேருக்கு பத்ம விருது கொடுத்துருக்கறாங்கன்னா விஜயகாந்துக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கறாங்க ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ மக்களுக்காக சேவை செஞ்சார் அவரோடய சேவை அப்பப்போ அப்டேட் பண்ணுறது எதனா நமக்கு நியூஸ் பேப்பரு தான் ஒரு சில பேர் நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிப்பாங்க ஏன்னா அதுக்கான டைமும் அவங்களுக்குக் கிடைக்கும் அதுக்கான வசதியும் இருக்கும் பேப்பர் வீட்டில் வாங்கறது இப்போ நான்லாம் எங்கள் அப்பா அய் உயிரோடு இருந்த வரைக்கும் நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி நியூஸ் பேப்பரு வாங்கிக்கிட்டே இருந்தோம் ஒன்று ஆறு மாதம் என் வீட்டில் இருப்பார் இல்லை ஆறு மாதம் எங்கள் அண்ணன் வீட்டில் இருப்பார் அவருக்கு பிடிச்ச பேப்பர் எதுன்னு கேட்டிங்கன்னால் தினத்தந்தி அப்போ அவர் கா ஃபர்ஸ்ட்டு படித்திருவாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம் நான் ரெண்டாவது அந்த தினத்தந்தியைப் படிப்பேன் நான் எங்கள் வீட்டில் இருக்கற எல்லோருமே அந்தத் தினத்தந்தியை படிப்போம் ஞாயிற்றுக்கெலம பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பேப்பரு சேர்ந்து வரும் தினத்தந்தினு கிடையாது தினமலர் தினத்த தினகரன் எல்லாத்துக்குமே இலவச இணைப்பாக பேப்பரும் வரும் இலவச இணைப்பாக புக்கும் வரும் அப்போ அதெல்லாம் படிக்கும் போது நமக்கு டைம் பாஸுக்குன்னு கிடையாது நிறைய நாலேஜை நாம் டெவலப் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய இடத்துல இருக்கிறது ஆனால் என்னைப் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னு சொல்லுவேன்னா மீடியாவை சொல்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரு தான் ஏன்னால் ஆரம்ப காலத்தில் நியூஸ் பேப்பரு தான் கொண்டுட்டு வந்தாங்க அச்சு ஊடகங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு எங்கேன்னு கேட்டிங்கன்னால் தரங்கம்பாடியில் தான் மொதல் மொதலில் பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து என்ன பண்ணாங்க பைபிளு திருக்குறள் இதெல்லாம் அச்சில் வார்க்கும் போது நியூஸ் பேப்பரையும் கொண்டுட்டு வந்தாங்க அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரில் சின்ஸுன்னு அந்த பே்பபரில் போட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறோ என்னமோ போட்டிருக்கும் சின்ஸுன்னா தொடக்கம் நியூஸ் பேப்பர் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹிண்டு பேப்பரை தொடங்கியிருந்தாங்க இப்போ ரீசன்ட்டாக பார்த்திங்கன்னா தமிழ் ஹிந்து பேப்பரும் வந்துருச்சு எதுக்குனு கேட்டோம்னா தமிழ் ஹிண்டு பேப்பரு இங்கிலீஷில் இருக்கிற அதே ஆர்ட்டிக்களை அது மாதிரி வரும் அதே மாதிரியா பார்த்திங்கன்னா தினமணிப் பேப்பரோடய இங்கிலீஷ் வெர்சன் என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸு சின்ன பசங்களுக்கு நம்ம எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தலானால் நம்ம லைப்ரரிக்கு போகிறப்ப அந்தப் பசங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அழைச்சிட்டு போய் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை நாம் கொண்டுட்டு வரலாம் நம்ம படிக்கிறது பற்றாது நீயும் படி அப்புடினு நம்ம கூடவே அழைச்சிட்டு போனோம்னா இந்த பின் ட்ராப் சைலன்ஸு ப லைப்ரரியில் படிக்கிறது வாசிக்கிற பழக்கம் தமிழ் உச்சரிப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படிக்கிறது இந்த மாதிரி பல விஷயத்த நாம் சொல்லலாம் நான் சின்ன வயதா இருக்கும் போது லைப்ரரியில் இருக்கிற பேப்பர்லாம் படிக்க சொல்கிறதையும் இல்லை அந்தப் பேப்பரை வாசிக்கிற சொல்கிறதையும் என்னோடய பேரன்ட்ஸு செஞ்சாங்க அதை நான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போகிறது நல்ல விஷயம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுனால் என்னென்னால் நியூஸ் பேப்பரும் மேகஸினு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கப்புறந்தான் நான் மீடியாவுக்கே போவேன்